ஹலோ பிளம்பரா சார் நாங்கள் இங்கே திருவாரூர்கிட்டேயிருந்து பேசுகிறோம் பெரிய கோயில் பக்கத்தில் ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குதுல்லையா அன்றைக்கு கூட வந்தீங்களே இந்த மேல் மாடிகிட்டேருந்து டேப்லிருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது சார் இல்லை சார் மேலேருந்து பார்க்குறோம் செவுற்றுலலாம் தண்ணி ஒழுகி ஒரு மாதிரி நனைஞ்சி ஓதம் வாய்ச்ச மாதிரி போயிட்டுது சார் என்ன பண்ணீங்கன்னே தெரில அந்த பைப் வேற எப்படி உடஞ்சுச்சின்னே தெரில மேலேருந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது டேங்க்லிருந்து நீங்கள் கொஞ்சம் வர முடியுங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார் மேலேருந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது என்னன்னே தெரியலை நீங்கள் தான் அன்றைக்கு வந்தீங்க வந்து சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போனீங்க அன்றையிலேருந்தே லீக் ஆகிட்டே தான் இருக்குது நாங்களும் உங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க என்னன்னு பாருங்கள் சார் மாடி வீடாக இருக்குது புது இப்போ தான் இப்போ கட்டி வீடு குடியே போனோம் அதிலேருந்து சைடுலிருந்து ஒழுகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பார்க்கறதுக்கே என்னன்னு வந்து பார்த்துட்டு போங்க சார் உள்ளாரயெலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு சார் ஆமாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்களேன் இல்லை சார் அதெல்லாம் கரெக்டாகதான் இருக்குது மேலேருந்து தண்ணி அந்த டியூப் டேப் வந்து ஓட்டையாக இருக்குது அதுலேருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது சார் அது நிற்கவே மாட்டேங்கிது நானும் துணியெல்லாம் போட்டு கட்டி பார்த்துட்டேன் முடியிலை சார் இங்கே வேறு இது என்ன சரி பண்ண முடியுமோ வந்து சரி பண்ணிட்டு போங்கள் சார் வீட்டில் வேறு திட்டுறாங்க ஆ சரிங்க சார் சரி நாளைக்குள்ளே வர பாருங்க சார்